எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து நாங்கள் கலாச்சாரத்தை இப்போ எப்படி பயன்படுத்துவோம் அப்படினு சொல்லி சொன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறையா விழாக்கள் கொண்டாடுவோம் விருந்தினர்கள வரவேற்கிறதுக்கு வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் அவங்களுக்கு முதலில் புன்னகையோடு வணக்கம் சொல்லி வரவேற்போம் உக்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி மொண்டு கொடுப்போம் அவங்களுக்கு உணவு விருந்து கொடுப்போம் அந்த விருந்துகளில் வந்து நிறைய வகையான வெரைட்டீஸ் செஞ்சிக்கொடுப்போம் அதில் சாப்பாடு சாம்பார் பொரியல் ரசம் காய்கறிகள் எல்லாம் நிறைய சமைச்சு அவங்களுக்கு வ எலை போட்டு சாப்பாடு கொடுப்போம் அதை சாப்பிட்டு முடிச்சவோடனே அவங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து உபசரிப்போம் மற்றபடி தீபாவளி பொங்கல் தமிழ் வருடப்பிறப்பு ஆங்கில வருடப்பிறப்பு ஆயுத பூஜை இப்படி நிறையா பண்டிகைகளை நாங்கள் கொண்டாடுவோம் நிறையா திருவிழாக்களும் நாங்கள் கொண்டாடுவோம் அந்த திருவிழாக்களுக்கும் ஒவ்வொரு திருவிழாக்கும் புது துணி எடுத்து புத்தாடைகள் அணிவோம் இது இல்லாத ஸ்சே தீபாவளி பொங்கல்னால் பட்டாசு வெடிப்போம் விருந்தினர்களெலாம் எங்கள் வீட்டுக்கு வர வைப்போம் சொந்த பந்தங்கள் அக்கா தங்கச்சி மருமகள் மாமன் இப்படி எல்லாத்தையும் வரவச்சு எங்கள் வீட்டில் அவங்களுக்குலாம் புத்தாடை எடுத்து கொடுத்து அவங்க கால்களெலாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு நிறையா பணம் காசுகளெலாம் கொடுப்போம் அவங்களுக்கு கொடுத்து விருந்து வைப்போம் நிறையா சுவீட்டு செய்வோம் கறி வகைகளெலாம் செஞ்சு வச்சு அவங்களுக்கு ப கொடுத்து நாங்கள் ஒருத்தரோடய ஒருத்தர் சந்தோஷத்த பகிர்ந்துக்கொள்வோம் மற்றப்படி எங்களுக்கும் பக்கத்தில் இருக்கற முஸ்லீம்கள் கிறிஸ்டீன்கள் அவங்களுக்கும் கூப்பிட்டு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாங்கள் சமைச்ச தீபாவளிக்கு எங்களுக்கு கலாச்சாரத்தை முக்கியமான உணவாக அரிசி சாதமும் இட்லியும்தான் இந்த அரிசி சாதம் இட்லி அவங்களுக்குலாம் நாங்கள் கொடுத்து எங்களோடய சந்தோஷம் அவங்களோடு பகிர்ந்துக்குவோம் அதேபோல் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தால் முஸ்லீம் வீட்ல கிறிஸ்டீன் வீட்ல நடந்தால் அவங்க சமைச்சு கொடுக்குற பிரியாணி நான்வெஜ்ஜி இதெல்லாம் எங்களுக்கும் கொடுத்து அவங்க சந்தோஷத்தையும் எங்களுக்கு பகிர்ந்துக்குவாங்க இதில் எங்கள் நாட்டுக்கு வெளிநாட்டில் இருந்து கார்லெலாம் வருவாங்க எங்கள் கள்ளக்குறிச்சியை சுற்றி மலைப் பகுதியெலாம் இருக்குது அந்த மலைக்கெலாம் போயிட்டு நாங்கள் சுற்றுலா வரவச்சு அதெல்லாம் காட்டுவோம் அந்த மலையில் விளையக்கூடிய ஏலக்கா ஏலக்கா ஜீரகம் மிளகு முந்திரிப்பருப்பு இதெல்லாம் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து அனுப்புவோம் எங்கள் ஊரில் நிறையா காய்கறிகளெலாம் விளையும் அந்த காய்கறியெல்லாம் அவங்களுக்கு கொடுப்போம் நிறையா வரலாற்றுமிக்க சிற்பங்களெலாம் எங்கள் ஊரில் உண்டு கோயில்களெலாம் நிறைய இருக்குது அங்கேருந்து வரவங்களுக்கு எங்கள் நாட்டில் உள்ள கோயில்களெலாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கெலாம் நிறைய கோயில்களை காட்டுவோம் கடல்பகுதி இருக்குது மலைப்பகுதி இருக்குது எங்களை சுற்றி இயற்கை இருக்குது நிறையா மரங்கள் செடி கொடி நிறைய இருக்குது எல்லா பிரதேசத்துகளும் அவங்கள கூட்டிகிட்டுப் போய் நாங்கள் காட்டுவோம் எங்கள் ஊரில் இருக்கற கடலெலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கடலில் சிப்பிகள் அவங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் எங்கள் நாட்டில் நாங்களே செஞ்சு அதை அவங்கள் வர்றவங்க எங்கள்கிட்ட இருக்கிறத வாங்கிட்டுப் போவாங்க நிறைய கைவினைப் பொருட்களெலாம் எங்கள் நாட்டில் செய்வாங்க அதை அவங்க வாங்கிக்கிட்டு போவாங்க அந்தமாரி நிறையா ஃபுட்டு வகையிலையும் நிறையா செய்வாங்க இட்லி புட்டு அல்வா இந்தமாரி நிறையா வகை வடை பாயாசம் பொரியல் அவியல் இந்தமாரி நிறைய எங்கள் கலாச்சாரத்தில் சமைக்கிறதெலாம் அங்கேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை சாப்பிட்டு அவங்களுக்குத் தேவையானதை வாங்கிக்கிட்டும் போவாங்க நிறையா மே மாதம் ஆனால் நிறையாப் பேர் சுற்றுலா வருவாங்க அப்போது வரும்போது எங்கள் நாட்டில் தங்கி அவங்க நிறைய சுற்றிப் பார்க்குறதுக்கு உண்டான இடங்களெலாம் இருக்குது அதை எல்லாம் பார்ப்பாங்க இங்கே வெள்ளி மலைன்டுருக்கு அந்த மலையில் நிறையா பார்க்கவேண்டிய இடங்களெலாம் நிறையா இருக்குது சென்னை இருக்குது சென்னையில் பார்க்க வேண்டிய கடல் மற்ற சுற்றுப் பகுதிகளெலாம் இருக்குது